வேறு எந்த மாநிலத்திலேயும் காண முடியாத ஒரு சில இதுலாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குது த தஞ்சாவூரில் பாத்திங்கனா இப்போ தஞ்சை பெரிய கோயில் இருக்குது ரொம்ப புகழ்பெற்ற கோயில் அது நெக்ஸ்ட்டு பாத்திங்கனா சென்னையில் பாத்திங்கனா சில கல்வெட்டுகள்லாம் இருக்கும் அதலாம் ரொம்ப ரொம்ப இது இருக்கும் ரொம்ப பெரிய கல்வெட்டுலாம் இருக்குது அங்கேலாம் வந்துட்டு பாத்திங்கனா அதலாம் ரொம்ப புகழ் பெற்றது வெளிநாட்லருந்து கூட வந்து பார்த்துட்டு போவாங்க அந்த தஞ்சை பெரிய கோவில் சென்னையில் ஒர்க்க இருக்கிற அந்த கல்வெட்டுலாம் வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க நிறைய பேர் இன்னும் சில இடத்துல்லாம் நிறையே இருக்குது நல்லாயிருக்கும் எல்லாமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்